இப்போது வந்து பிரபஞ்சமில் எது மர்மமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா செவ்வாய் கிரகத்தை வந்து நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம பூமியில் இருக்கிற ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து அங்கேயும் இருக்கிற மாதிரி அங்கேயும் வந்துவிட்டு தண்ணி அதேமாதிரி மண்ணோடய இது எல்லாமே அந்த மண் வளம் ஆகட்டும் நீர் வளம் ஆகட்டும் நம்ம பூமியில் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு அங்கேயும் இருக்குது அதேமாதிரி பார்த்துட்டோம்னா அங்கே வந்துவிட்டு விளைச்சல் போட்டோம்னா கூட நல்லா விளைச்சல் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதேமாதிரி நிறையா வந்து அங்கே வந்துவிட்டு போய்விட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க என்னென்ன பண்ண முடியும் அந்தமாதிரி இதே நாங்கள் வந்து ஒரு லேண்ட் வாங்கி போட்டுருக்கறதா கூட ஒரு ஹ்யுமர் மாதிரி போய்ட்டுருக்கு இந்தமாதிரி நிறையா விஷயம் வந்துவிட்டு நம்ம செவ்வாய் கிரகத்தை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சிகிட்டுருக்கோம் ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துவிட்டு எனக்கு மர்மமாகவே தான் இருக்குது எப்படி ஒரு கிரகத்தில் இருக்க ஃபெசிலிட்டி இன்னொன்லேயும் இருக்கும் அப்படிங்கிறது வந்துவிட்டு இருக்குது ஸோ அதனால மர்மமாக இருக்குது